ஆ சார் உங்கள் ஷாப்பில் நாங்கள் வந்து மொபைல் பர்சேஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கோம் சார் உங்க ஷாப்பில் இப்போ இது மொபைல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஃபீட் பேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் கேட்டேன் எந்த கடையில் வாங்கினா நல்லாருக்குன்னு கேட்டேன் உங்கள் கடையை ரெஃபர் பண்ணாங்க சார் சார் லேட்டஸ்ட்டு மாடலில் என்னென்ன மொபைல்ஸ்லாம் வந்துருக்குன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா ஓகே

ஓகே கேமரா க்ளாரிட்டி மேம் கேமரா க்ளாரிட்டி நல்லாயிருக்கும்ல மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் சார்ஜ்லாம் நல்லா நிக்கும்ல மேம் ஒன்னும் சார்ஜர் இஷ்யூ எதுவும் இருக்காதுல்ல ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்டோட ரிவியூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்போலாம் யூஸ் பண்ணிட்டு மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆ ஸோ அதனால்தான் மேம் க்ளீயராக கேட்டுக்குறேன் இதில் வந்து அந்த இஷ்யூ எதுவும் இருக்காதுல்ல அப்படின்ட்டு ம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் இதோட ப்ரைஸ் டீடெய்ல்ஸ் நான் தெரிஞ்சிக்லாமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ மேம் கலர் சொல்லியிருந்திங்கள மேம் ஒன்ஸ் அகைன் எனக்கு அதை திருப்பி சொல்ல முடியுமா கலர்ஸ் இருக்கு அவைலபிலிட்டி அதில் அப்படின்ட்டு ஓகே மேம் மேம் ஓகே இன்னக்கு நான் ஆட்ரு பண்ணுறன் அப்படினா எப்போ மேம் என்னோட லொகேஷன்கு அது ரீச் ஆகும் எத்தனாள் ஆகும் டெலிவரி ஓகே மேம் டெலிவரி சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் வித்தின் த்ரீ கிலோ மீட்டர்ஸ் குள்ளேதான் இருக்கோம் உங்கள் ஷாப்பிலருந்து த்ரீ கிலோ மீட்டர்ஸ் குள்ளேதான் மேம் இருக்கோம் நீங்கள் ஃபை கிலோ மீட்டர்ஸ் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் இல்லையா ஃப்ரீ சார்ஜஸ் யெஸ் மேம் நாங்கள் த்ரீ கிலோ மீட்டர்ஸ் குள்ளே தான் இருக்கோம் ஓகே மேம் ஓகே மேம் இல்லை மேம் நான் வீட்டில் கொஞ்சோம் டிஸ்கஸ் பண்ணிக்குறன் இது எனக்கு ஓகே பண்ணிட்லாம் க்ரீன் சொல்லியிருந்திங்கல்லையா அந்த க்ரீன் நான் ஓகே பண்ணிக்குறன் ஆ ஃபேமிலியில மட்டும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்றன் மேம் பண்ணிவிட்டு நான் ஓகேன்ற மாதிரி இருந்தால் ஆ நான் ஜீபேவே உங்களுக்கு பண்ணிவிட்றன் மேம் எனக்கு இது பண்ணிடலாம் மேம் டெலிவர் பண்ணி ஓகே ஷோர் மேம் நல்லாருந்துச்சின்னா நாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கும் இங்கேயே சஜஷன் பண்ணுறன் மேம் எதாவது ஆஃபர் எதும் இருந்துச்சின்னா பண்ணி கொடுங்க மேம் கொஞ்சம் எங்களுக்கு ஓகே மேம் தேங்க் யூ மேம்